பரதநாட்டியம் வந்து கிளாசிக்கல் டான்ஸ்ன்னு சொல்லி தமிழகத்தினோடய அடையாளமாக இருக்குது அப்புறம் கிராமப்புறம் பாட்டு இசைக்கருவிகள் தாரை தப்பட்டை மிருதங்கம் புல்லாங்குழல் அந்த மாதிரி இசை இன்னு நம்மளுது வித்தியாசமானது மற்ற மாநிலங்களோடு பார்க்கும்பொழுது சிற்பம் அப்படிங்கும் போது யானை குதிர அதுபோல் இல்லை கோவிலுக்கு தேவையான கலசங்கள் வைக்கிறது கோபுரம் கற்றது அந்த இதுலேயே வந்து தமிழர்கள் வந்து சிறந்து விளங்குகிறாங்க அப்புறம் வேற என்ன என்ன சொல்லனுன்னா அணை நீர் பிடிப்புக்காக அதாவது தண்ணிரை சேமிச்சு வைக்கணும் விவசாயத்துக்கு மக்கள் குடிக்கிறதுக்கு பயன்படும் அப்டிங்கறனால் மழை காலத்தில் வரக்கூடிய தண்ணிரை அணை சேமித்து வச்சி தேவையான பொழுது திறந்து விட்டு விவசாய வளர்ச்சி எல்லாம் நடக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான அணைகள்லாம் கட்டப்பட்டிருக்கு அது தமிழகத்தினுடய அடையாளம் தஞ்சாவூர் பொம்மை தஞ்சாவூர் கோபுரம் கோவில் இதெல்லாம் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இது அது வரலாற்றுச் சான்றுகளாக இன்னமும் திகழ்ந்துட்டுருக்கு அதே போல் மகாபலிபுரம் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட யானை காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள் வேற என்ன வேற என்னென்ன தமிழகம் அப்படிங்கற பொழுது திருவள்ளுவர் சிலை வள்ளுவர் கோட்டம் வேற கன்னியாகுமரியில் கன்னியாகுமரியில் அது என்னது திருவள்ளுவர் சிலை தான் நடுக்கடலில் நிறுவி இருக்காங்க இதெல்லாம் தமிழகத்தினுடய மிகச்சிறந்த அடையாளங்கள்